எனக்குப் பிடித்த ஆன்மீக ஆசிரியர் ஈசா யோகா அதில் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் எக்ஸசைஸ் செஞ்சிருக்கிறேன் அந்த எக்ஸசைஸ் வந்து இந்த மூச்சுப் பயிற்சி எங்களுக்கு இந்த மூச்சு விடுறது இந்த எனக்கு வீசிங் ட்ரபுள் இருக்கிறனால அந்த மூச்சுப் பயிற்சி செய்ய சொல்லுவாங்கள் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் மூச்சுத் திணறல் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போகுது இந்த மூட்டு வலி எக்ஸசைஸ்லாம் செஞ்சால் மூட்டுவலி கொஞ்சம் இப்போது நல்லாருக்குது கால் வலி இல்லை இடுப்பு வலி இல்லை நான் ஒரு ஆறு மாசமாக செஞ்சிக்கிட்டு இருக்கேன் போக இப்போ டைம் இல்லை எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை எக்சைஸ் செய்யவும் முடியல ஏதோ எனக்கு அந்த ஆன்மீகத்தில் வந்து அதில் கொஞ்சம் ஈசாவில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு